தர்மபுரியில் பார்த்தீங்கள்னா வளர்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கான அடிப்படை வந்து நிறைய வந்து மலைப்பகுதி மலை சார்ந்த பகுதி எல்லாம் உள்ளன மழை வந்து அதிகமாக இல்லை ஏன்னு கேட்டாப்புல மரத்தலாம் வெட்டிறாங்க அந்த இடத்துல வந்து வீடு கட்டி நிறைய வாடகைக்கு விடுறாங்க அது வந்து மழை வர்றது இல்லை பார்த்தீங்ன்னா ரோடு வசதி சரியில்லை ஜனத்துங்களுக்கு குறிப்பிட்ட எண் எதுவும் கிடைக்குறது இல்லை போக்குவரத்து வசதி கம்மியாக இருக்குது மாவட்டத்தில் வந்து நல்ல பொருளாதாரம் கிடைக்கல மழை பெஞ்சால் தான் எப்போமே எல்லா பொருளாதாரமும் கிடைக்கும் அதுக்கு வந்து என்ன செய்யணும்னாக்குல நல்லா மரம் நல்லா வளர்க்குணும் மரத்துங்கள அழிக்க கூடாது விவசாயத்தை வந்து அழிக்க கூடாது மழை பெய்யணும் நல்லா வந்து விவசாயம் தழைக்கணும் ஜனங்கள் வந்து நல்லா விவசாயம் செய்யணும் அப்போ தான் வந்து நல்லா இருக்கும்